ஹலோ சொல்லுங்கள் ஆமாப்பா தம்பி இந்தமாரி ஒரு பழைய வீடு இருக்குப்பா ஊரில் அது கொஞ்சம் வந்து பழைய வீடு அதை கொஞ்சம் வந்து புதுப்பிக்கணும் அது வந்து பார்த்தீங்கனா அது நம்ம பாரம்பரியமான வீடு அது அண்ணன் அக்கா அவங்கல்லாம் வந்து கண்டுக்கல நாந்தான் எடுத்து தலையெடுத்து பண்ணும் போலயிருக்கு அதாம்ப்பா அந்தமாதிரி நீ வந்து எப்போப்பா ஃபிரீயாக இருப்ப அப்படியாப்பா சரி ஓகே இந்தமாரி நான் நெக்ஸ்ட்டு வீக்கு ஆ சொல்லுங்கள்ப்பா ஆ ஓட்டு வீடுதாம்ப்பா ஆ அதாம்ப்பா நான் அடுத்தவாரம் சரி நீ எப்போ ஃப்ரீன்னு சொல்லு அடுத்தவாரம் சொன்னியா சரி ஓகே அடுத்தவாரம் வந்து போம்போது உன்னை கூப்பிட்டு போகிறேன் இந்தமாதிரி கா இந்தம்மாதிரி காஸெல்லாம் ஒன்றும் பார்க்காத நான் பார்த்துக்குறேன் என்ன காசுக்கெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத ஆ சரிப்பா நெக்ஸ்ட் வீக் உன்ன வந்து கூப்பிட்டு போகிறேம்ப்பா வீடு சரி பண்ணிவிட்டு ஆ சரிப்பா ஓகேப்பா